தண்ணீரை வடிக்கட்டி சுத்திகரித்து நீங்கள் என்ன நடைமுறை பின்பற்றுவீர்கள்னா எங்கள் வீட்டு சைடுலாம் பைப்பு திரு பைப்பு தான் அங்கே வரையும் தண்ணி கொஞ்சம் கலங்கலாக காப்பித் தண்ணியாக வரும் அதால நம்ம கொஞ்சம் பாயில் துணியெல்லாம் வச்சி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சுத்திக்கரித்து தண்ணி பிடிச்சம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் க்ளீனாகவும் இருக்கும் அதுல்லாம எந்த தூசுமே இருக்காது இப்போ சப்போஸ் வந்து வீட்லலாம் வந்து சில ரிச்சா உள்ளவங்களாம் வீட்டில் இந்த ஃபில்ட்ரு தண்ணினு வச்சிருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேடு அதனால் நம்ம வீட்லேயும் நம்ப நம்ம தண்ணி கொஞ்சம் கலங்கலாக வந்துச்சின்னா ரொம் நம்ம காய்ச்சி தண்ணி குடிச்சம்னா அது உடம்புக்கு கொஞ்சம் ஹெல்த்து ஏ மழை டைம் இந்த மாண்ட டைம்லாம் நம்ம காய்ச்ச தண்ணியை குடிக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு உடம்புக்கு ஹெல்த்து பச்ச தண்ணியாவே குடிச்சம்னா கொஞ்சம் சளிப் பிடிச்சிக்கும்